நான் ஒரு ஸ்மார்ட் போனை ஆட்ரு செய்தேன் அதே குறிப்பிட்ட நாள் வரும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் மூன்று நாள் கழித்து வந்தது அதை ஃபோனை வாங்கி பார்த்தேன் நல்லா இருக்கிறது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது அதை நன்றாகவும் செய்கிறேன் அது அதைப் பயன்படுத்திய பின்பு எனக்கு மிகவும் நல்லா இருக்கிறது அது ஸ்மார்ட் போனில் பேசுவதற்கும் சில விஷயங்களை தெரிவதற்கும் நன்றாய் இருக்கிறது அது சில காரியங்கள் நமக்கு சில விவரங்களும் நமக்கு தெரிகிறது ஸ்மார்ட் போனின் நல்ல விஷயங்களையும் நாம் இதில் நல்லா அறிவோம் சில விஷயங்களை விரும்பி கேட்டால் அதை நாம் ஆன்லைனில் செய்து கொள்ளலாம்